தமிழ் மொழின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நிறைய இடத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வெளிநாட்டில்கூட தமிழ்னு தனியாக ஒரு பாடமே இருக்குது எல்லாேரும் கற்றுட்டு இருக்காங்க தமிழ் எங்கே போனாலும் தமிழ் வந்து இப்போ புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது இப்போது அந்த அளவுக்கு வந்துட்டு தமிழ் வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சுருக்கு இதுக்கு வந்துட்டு என்ன காரணம்னால் தமிழர் மக்கள்தான் காரணம் நிறைய இடத்துக்குப் போகிறது நிறைய வேலை செய்கிறது அங்கே போய்விட்டு பழக்க வழக்கங்கள வந்து கற்று தர்றது தமிழ் பண்பாடு கற்று தர்றது இந்தமாதிரி வந்துட்டு நிறையா வந்துட்டு தமிழ் தமிழர்கள் வந்து செய்கிறாங்க இதை நிறைய இடத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர்கள்தான் இதுக்கான நிறைய வேலை செய்கிற இடத்தில் வெளிநாட்டில்கூட இப்போ தமிழர்கள்தான் நல்லா வேலை செய்கிறாங்க அப்படின் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இங்கே வந்து இங்கிருந்து போகிறவங்க அங்கே தமிழ் பேசி பேசி அங்கே இருக்கிறவைங்கள்க்கு வந்துட்டு புரிகிற அளவுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க புரியுது புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்கூட சொல்லியிருக்காங்க நிறையப் பேர்